நில உரிமையாளர் பேசுறீங்களா நான் வந்து நந்தினி பேசுகிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஆதார் கார்டு வந்து டிஜிட்டல் முறை டிஜிட்டல் முறையில வந்து கேட்டிருந்தீங்க நான் கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கேன் அதனால் வந்து உங்களுக்கு என்னால் இப்போதைக்கி அனுப்ப முடியாது ஸோ நான் ஒன்று பண்ணுறேன் நீங்களே வந்து அதை வந்து ஈஸியாக அதாவது எடுத்துக்கலாம் இறக்கவு பதிவு வந்து செய்யலாம் எப்படி அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ச நார்மலாக வந்து அந்த டிஜி லாக்கர் அந்த ஒ லிங்க்கு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பதிவிறக்கம் செய்க அப்படின்று ஒரு இது இருக்கும் வாய்ப்பிருக்கும் ஸோ அங்கே அதில் போய்விட்டு நீங்கள் அதை கொஞ்சம் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கள் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேஜ் அதாவது அந்த புது இணையதளம் வந்து ஓப்பன் ஆ அதாவது வரும் அந்த இணையதள வாயிலாக வந்து ஸோ ஆதார் நம்பர் வந்து இது ஃபோன் நம்பர் மொப் அதாவது தொலைபேசி எண்ணும் இது நயன் எயிட் சிக்ஸ் ஃபை டூ எயிட் டூ டூ எயிட் த்ரீ ஸோ இந்த நம்பரை வந்து அங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் அதாவது இணைஞ்சு இருக்கிற ஆதார் நம் ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு வரும் அதை வந்து பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு வந்து அது காமிக்கும் அதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ என்னோடய இதுக்கு தனியாக வந்து ஒரு சில பாஸ்ஓர்ட் மாரிருக்கும் அதில் வந்து எ என்னோடய முதல் எழுத்து அதாவது என்னோடய பெயர்ல வர்ற முதல் எழுத்து வந்து கே கே அப்படின்றதை எழுதிக்கோங்க அப்புறம் என் நந்தினியால என் ஏ என் அப்புறம் என்னோடய இது பிறந்த தேதியோ பிறந்த வருடம் பிறந்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி நாலு இதெல்லாம் நீங்கள் அங்கே போட்டிங்கள் அப்படின்னாலே ஸோ ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து இ பதிவிறக்கம் வந்து செய்கிறது உங்களுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்காது ஸோ செஞ்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் இதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கோ அதை வந்து உபயோகிச்சுக்கோங்க ஓகேங்களா